சுற்று சூழல் வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய சங்கங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்திங்ன்னா ரோட் ரோடில் வந்து ஹைய நிறையா புளிய மரம் அந்த மாதிரி மரமமெலாம் இருக்கும் லைனாக அது வந்து ஹைவே ரோட்டுக்காக வந்து அது எடுத்துட்டாங்க மறுபடியும் இப்போ வந்து அந்த ஹைவே ரோட் போட்டுட்டு அது பக்கத்திலையே வந்து அதே மாதிரி மரத்தையெல்லாம் நட்டிருக்காங்க அது ஒரு குரோத்து தான் அதுக்கு அப்பறம் ஒரு நாங்கள் ஸ்கூல் கேம்பில் வந்து முள்ளு செடி ஒன்று இருக்கும் அது வந்து எதுக்குனா வந்து தண்ணீயே இல்லாமல் வறட்சி ஆக்கறதுக்காக அந்த முள்ளு செடி இருக்கும் நாங்கள் ஸ்கூல் கேம்பில் போய்ட்டு என்னசிஸ் அந்த இதில போய் நாங்கள் அந்த மாதிரி செடியெல்லாம் எடுத்திருக்கோம் எதுக்காகனா நம்ப பொல்யூஷனுக்காக தான் அதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் நம்ப சுற்றுச் சூழல் நல்லா இருக்கணும் வீடிடே வீட்டிலையே வந்து நிறைய மாடித் தோட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய குரோத் பண்ண ஆரமித்திட்டாங்க அதுக்கு அப்புறமா விவசாயிகள் வந்து அவங்களும் நல்லா வந்து அவங்கள் வயலில் நல்லா செடி எல்லாம் வளர்த்தறதுக்காக கூட்டுறவு சொசைட்டியில் நிறையா லோன்லாம் வாங்குவாங்க எதுக்குனால் அமௌண்ட்க்காக அதுக்கு அப்புறமா பொல்யூஷன் பொல்யூஷன் பொல்யூஷன்க்காகவே நிறைய பொலியூஷன்ஸ் இருக்கு ஏர் பொல்யூஷன் வாட்ரு அந்த மாதிரிலாம் இருக்கறதுக்காக நிறைய ஒவ்வொரு சங்கங்களாக வச்சுருக்காங்க அதை எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதையும் நல்லா பார்த்து எப்படி இருக்குனு அதை எல்லாம் செக் பண்ணிக்குவாங்க அதுக்கு அப்புறமா வாட்டர் வாட்டர் பார்த்திங்ன்னா நிறையா இதுலேலாம் வந்து வறட்சி இல்லாமல் இருக்கும் தண்ணியெலாம் இல்லாமல் வெறும் இதாகவே இருக்கும் அதுவந்து தண்ணி இது பண்ணுறதுக்காக நிறையா பொ சங்கங்கள்லாம் இருக்குது அதுக்கு அப்பறமாக டேமில் பார்த்திங்ன்னா கரெக்ட்டாக அந்த எப்போ எப்போது தண்ணி எல்லாம் வெளியே வரணும் அதெல்லாம் எப்போ எப்போ வெளியே வந்தால் வயல் ஃபார்மர்க்கு இவர்களுக்கு எப்படி விவசாயங்களுக்கெலாம் எப்படி நல்லா இருக்கும் எந்த டைமில் வந்தால் கரெக்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் பார்த்து தண்ணியை எல்லாம் எடுத்து விடுவாங்க அதுக்கு அப்புறமா தேசிய சுற்று சூழல் தீய பயம் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஆரமித்திருக்காங்க அதுக்கு அப்புறமா பிரைவேட்டும் கவர்ன்மெண்ட்டும் பிரைவேட் கவர்ன்மெண்ட் வந்து சங்கங்கள்லாம் நிறையா நிறைய கிராமத்தில் போய்ட்டு அங்கே இருக்கிற நிறையா அங்க இருக்கிற நிறையா குரோத்தெல்லாம் இது பண்ணம்னால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் நல்லா இருக்கும்